ஹலோ ஹோண்டா ஷோரூம்ங்களா நான் தான்ங்க பேசுகிறேன் மாமுலாக உங்கள் உங்கள் கஸ்டமருங்க நான் நான் வந்து எத்தனையோ பேர்த்துக்கு வந்து நான் கார் எடுக்கறதுக்கு நான் சிபாரிசு பண்ணிருக்கிறேங்க இப்போ எனக்கு ஒரு கார் வேணும் இப்போது வந்து பொங்கல் ஆஃபர் எதாவது இருக்குதுங்களா பொங்கல் ஆஃபர் இருக்கணுங்களே பொங்கல் ஆஃபரில் எதாவது காரு இருந்தால் எங்களுக்கு சொல் சொல்கிறிங்களா நான் வந்து வழக்கமாக உங்களுக்கு வந்து நான் வழக்கமான நிரந்தரமான ஒரு கஸ்டமருங்க நான் அடிக்கடி வந்து யாராரு கார் வேணும்ன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து உங்கள் ஹோண்டா ஷோரூம் தான் நான் சொல்லிட்ருக்கிறேங்க எத்தனையோ பேர் நிறையா பேர் வந்து கார் எடுத்துருக்கிறாங்க இப்போ நானே வந்து எனக்கு தேவப்பட்து தேவைப்படுது காரு அதனால் நான் உங்கக்கிட்டே வந்து நான் எடுத்துக்கலாம் அப்டின்ட்ருக்கிறேன் நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது அதனால வந்து எனக்கு கார் ரொம்ப அவசியம்ங்க கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எனக்கு என்னுடைய பெயரை பதிவு செஞ்சு எனக்கு காரு எடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணினிங்க அப்படின்னா நான் அது வந்து நான் இந்த வாரத்துலேயோ அல்லது அடுத்த வாரத்துலேயோ வந்து நான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டி நான் எடுத்துக்கலாம் அப்டின்ட்ருக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ரெகுலராக வந்து எடுக்கக்கூடிய ஆள் அதனால் நீங்கள் எனக்கு வந்து லேட் பண்ணிடாதிங்க லேட் பண்ணாமல் எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் எனக்கு தகவல் சொல்லுங்கள் தகவல் சொன்னிங்க அப்படின்னா நான் நான் பணம் வந்து நான் ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து நான் அதை எடுக்கிறேன் ஏன்னா நாங்கள் குடும்பத்தோடு வந்து வெளியூருக்கு பயணம் போகிறதுக்கு எல்லாம் நாங்கள் ரெடியாயிட்ருக்கிறோம் எங்கள் வீட்டில் என்னங்கிறாங்க அப்படின்னா முன்னாடியே பதிவு பண்ண காரு புதுசாக இருக்கிற காரில் நம்ம வந்து எல்லோருமே பயணம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக எனக்கு தகவல் சொல்லுங்கள்